உடல் எடையை கம்மி பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வந்து கிராமத்து வகையில் சொல்லணுனா எங்கள் தாத்தா பாட்டிங்க சொன்னது தான் நான் வந்து சொல்லுவேன் காலையில வெறும் வயிற்றுல சுடு தண்ணீர் குடிச்சிகிட்டு வரணும் காலையிலயும் குடிக்கலாம் நைட்டும் குடிக்கலாம் ரெண்டு நேரமும் குடிச்சிகிட்டு வரலாம் அப்படி குடிக்கிறவங்க வந்து நைட் ஒரு நாள் நைட் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு சீரகம் வந்து தண்ணியில ஊர வச்சு அப்படியே விட்டுட்டு காலையில வந்து அதை வந்து அந்த ஒரு டம்ளர் எடுத்தாங்கனா அதை வந்து நெருப்பு சூடு பண்ணி கால் டம்ளர் அர டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு சீரகம் வேணும்னா அதையும் சாப்பிட்லாம் இல்லைனா அந்த தண்ணி மட்டும் வடி கட்டி அதை குடிச்சிட்டு வந்துட்டிருந்தோம்னா ஒரு மாசத்தில் எப்படியும் வெயிட் கம்மியாகும் அப்படி பண்ணாதவங்க வந்து தண்ணியில வந்து எலுமிச்சம் பழம் இஞ்சி புதினா அதை வந்து அப்படியே ஊற வைக்கலாம் இல்லைனா சுடு தண்ணிலயும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு குடிச்சிகிட்டு வந்தால் அதுவும் வெயிட் கம்மி ஆகுறதுக்கு யூஸ் ஆகும் கிராமத்தில் இருக்க பெண்கள் வந்து அதிகமாக ஆட்டாங்கல் அம்மிக்கல்லாம் வச்சிருப்பாங்க ஆட்டாங்கல் அம்மிக்கல்ல வந்து நம்ம அதிகமாக வேலை செய்றதனால கை கால்களுக்கு வந்து நிறையா வேலை கிடைக்கும் அந்த மாதிரி செய்யறதனால உடம்போட எடையும் கம்மியாகும் இது பத்தாதவங்க வந்து நல்லா வேர்வை வேர்வை வர அளவுக்கு நல்லா எக்ஸைஸ் பண்ணிட்டு வந்தாங்கனா அதுவுமே உடல் எடையை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் வேர்வை நம்ம உடம்புலேந்து எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து நல்லது அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு வந்து வெயிட் கம்மியும் ஆகும் நம்ம எடுத்துக்கிற தண்ணி பொறுத்து தான் நம்ம வந்து உடம்பு இருக்கும் உடம்பு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து சாப்பாடு வந்து ஜாஸ்தி எடுத்துக்க கூடாது கம்மி பண்ணணும் கருப்பரிசி வந்து கஞ்சி ஆக்கி அந்த கஞ்சி குடிச்சிகிட்டு வந்தாலும் வெயிட் கம்மியாகும் அப்படியும் பண்ணலாம் இல்லைனா சாப்பாடு டைம்மை வந்து மாத்திக்கலாம் இப்போ வந்து மத்தியானம் சாப்பிட்டாங்கனா நைட்டும் காலையில விட்டு அடுத்த நாள் மத்தியானம் சாப்பிட்லாம் எட்டு மணிநேரோம் பன்னெண்டு மணிநேரோம் கேப் விட்டு சாப்பிட்லாம் காலையில ஏழு மணிக்கு சாப்பிட்டிங்கனா நைட் ஏழு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ணும் சாப்பிடும்போது அதிகமாக தண்ணி குடிக்க கூடாது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்பறம் தண்ணி குடிச்சிட்டு வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்க குடிக்க உடம்புக்கு வந்து ஸ்கின்னுக்கும் சரி நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது வந்து வெயிட் கம்மியாகிறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்